நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு ஆறு ரெண்டாயிரம் இருபத்ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது